மேடம் நாங்கள் வந்து இப்போ வீடு கட்டிட்டுருக்கோம் வீட்டில் வந்து ஒரு ரூம் வந்து எக்ஸ்ட்டாவாக ஆட் பண்ணும் எங்கள் வீட்டுக்கு முன்னே கட்டியிருந்த ரூம் வந்து வாஸ்த்து சரியில்லன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை வந்து இடிச்சிட்டு இப்போ வந்து வேறு கட்டணும் சும்மா ஒரு மினி ஹால் மாதிரி அதுக்கு வந்து என்னென்ன பொருள்லாம் தேவைப்படும் எவ்வளோ செலவாவும் என்ன பட்ஜெட்டில் முடிக்கலாம் எது என்ன ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் நான் உங்களை வச்சி தான் இந்த வேலையை முடிக்கணும்ங்கிற பிளானில் இருக்கோம்

ஆல்ரெடி வந்து சிக்ஸுக்கு டென் இல்லை இல்லை இல்லை சிக்ஸுக்கு டென் ஆ ஆமாம் ஆமாம் அது வந்து நம்ம இன்னும் இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கணும் ஆ ஆமாம் ஒரு அது வந்து பெரிய பெரிய ஒரு ஹாலாக இருக்கும் அதை டிவைட் பண்ணி ஒன்று சின்ன ரூம் வந்து ஒன்று தனியாக எடுக்கணும்

ஆ ஓகே ஆ சரி ஓகே நா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அமுச்சுவிட்டுறேன் நீங்கள் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் ஆ சரிங்க ஓகே ஆ சரி ஓகே